ஹலோ சார் ட்ராவல் ஏஜென்சிங்களா சார் வணக்கம் சார் என் பெயர் அஸ்கர் இப்போ நான் விழுப்புரம் தான் சார் வந்துட்டுருக்கேன் ஒன்றும் இல்லை சார் இப்போ வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு ட்ராவல் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சுற்றி பார்க்குற மாரி ஏதாச்சும் இடம் இருக்கா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இப்போ வந்து ட்ராவலராக வந்துட்டுருக்கேன் இப்போ செஞ்சிக்கோட்டை பிளஸ் வந்து பக்கத்தில் இந்த இது இருக்குல வீடூர் டேம் இங்கெலாம் வந்து கொஞ்சம் போக வேண்டியது ஒர்க் இருக்குது எனக்கு அந்த மாதிரி எதனா பக்கத்தில் அதை மாரி எதாவது சுற்றி பார்க்குறதுக்கு ஏதேனும் இடம் இருக்குங்களா நல்லா ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் ம் ஓகே ஓகே சூப்பர் ம்ம் ஓகே ஓகே ஓகே ஆமாம் ஆமாம் சார் ஓகே ஓகே சார் சூப்பர் ஓகே சார் இப்போ நான் வரேன் நான் விழுப்புரம் தான் வந்துட்டுருக்கேன் இப்போது ஒரு எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கார் மாரி அரேஞ்ச் பண்ண முடியுமா அதாவது ஒரு இரண்டு நம்ம நம் மூன்று பேர் போகிற மாரி மட்டும் இப்போ நான் மட்டும் தான் சிங்கிளாக வரேன் ஒரு இண்டிகா கார் மாரி கொஞ்சம் இருக்குங்களா ஓகே சார் எவ் ம் எவ்வளவு சார் வருது இந்த ஒரு பர் டே பர் டே பர் டே கணக்கு பண்ணுவிங்களா இல்லை வந்து கிலோமீட்டர் கணக்குங்களா அப்படிங்களா எப்படி அப்போ எப்படியாச்சும் ஒரு கால்குலேஷன் ஒரு கால்குலேஷன் சொல்லுங்களேன் ஓகே ஓகே அப்படிங்களா சரி ஓகே சார் ம் ம்ம்ம் சரி ஓகே சார் நான் என்ன பண்றேன்னா விழுப்புரம் நான் எப்படியும் வந்திருவேன் ஜங்ஷன் வந்துருவேன் ஜங்ஷன் வந்துட்டு நான் இப்ப எப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நான் ஜங்ஷன் வந்துருவேன் நான் வந்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் நீங்கள் அதுக்குள்ளே வந்துடுறீங்களா ஜங்ஷன் வந்துடுறீங்களா இதுதான் என் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க ம் வந்துவிட்டு உடனே கால் பண்ணுங்கள் இல்லை இல்லை மெட்ராஸில் இருந்து இல்லை மெட்ராஸில் இருந்து இல்லை இப்போ நான் விழுப்புரம் வந்துருவேன் நான் விழுப்புரம் வந்துருவேன் இன்னும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் விழுப்புரம் வந்துருவேன் நம்ம விழுப்புரத்தில் இருந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும் ம்ம்ம் சரி ஓகே சார் நான் ஆமாம் ஜங்ஷன் தான் ஆ ஓகே அது ஓகே தான் டைமிங் பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எயிட் ஃபிஃப்டி ஆகுது நான் ஒரு நைன் ஃபிஃப்டீன்க்கெலாம் நான் அங்கே இருப்பேன் மேக்ஸிமம் நைன் ஃபிஃப்டீன்க்கெலாம் வந்துருவேன் நம்ம சாப்பிட்டு அப்படியே கிளம்ப கிளம்புற மாதிரி இருக்கும் நாம் சாப்பிட்டு ஒரு நைன் தேர்ட்டிக்குலாம் கிளம்புற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே சார் தேங்க் யூ சார்